ஆ ஹலோ நான் தான் வீட்டு ஓனர் பேசுகிறேன் கொஞ்சம் நான் வீட்ட விற்க போகிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் உடஞ்சிருக்கு எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு போனிங்கனா நான் வீட்டை விற்கறத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஆ ஓகே கொஞ்சம் சீக்கரம் வந்திங்கனா நான் வேலையை முடித்துட்டு வீட்டை விற்றுட்டு போகலாம் கொஞ்சம் சீக்கரம் வாங்க டிலே பண்ணாதிங்க ஆ ஓகே ஆ நாளை ஆ ஆ நாளைக்கு காலைல வந்துடுங்க ஆ ஆ